ஹலோ ஆ கால் பண்ணியிருந்தேன் ஆ ம் அந்த இதெல்லாம் நீங்கள் அப்படியே எதுவும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வைச்சிருக்கீங்க மேலே ஆஃபீஸ் ரூமில் அவர் சார் வந்து ஹெச்ஆர் வந்து ஒரே கத்துறார் ஆ லீவ் வேறு எடுத்துக்கிட்டீங்க சரி வேறு ஆளும் பார்க்க முடியல சரி ஒரே ஆள் கம்பெனிக்கு தேவை தேவைப்படுதுன்ட்டு தான் நாங்கள் எடுக்கலை ஆ புரியுது எனக்கு புரியுது கஷ்டம் அவர் ஹெச்ஆர் கத்துறார் வந்து எவ்வளோ நாள்லாம் க்ளீன் பண்ணாம ஆ ஆ ஒன்றும் இல்லை லாண்ட்ரி எல்லாம் லாண்டரிக்கு கொடுக்கணும் மேலே போட்டுருக்குற அந்த ஸ்க்ரீனு அந்த பெட்ஷீட்டு எல்லாம் அந்த ஆ ஆ ஆ அவரு அவரு ரெண்டு மூணு நாளில் முடிக்கணுன்னாரு ஏன்னா ரொம்ப துணில்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது சரி வேற லாண்ட்ரி பார்க்கலான்னா சரி நீங்கள் பழகிட்டீங்க இத்தனை வருஷமாக

ஆ அதான் ஆகிடுச்சிங்களே டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப இதாகுது சரி ஒரே ஆளாக வைச்சிக்கிறது எப்படி இருக்குது சும்மா மாற்ற வேணாம் சரி அதனால் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அவரு பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாரு கத்துறார் சரி ஆ கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எத்தனை நாள் லீவ் நீங்கள் எத்தனை நாள் லீவ் கேட்டீங்க ஆ ஆ ஓ நீங்கள் லீவ் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல டைம் கொடுக்கலாம் ஆல்ரெடி லீவில் தான் இருக்கீங்க சரி நான் வேணுனா கேட்டுப் பார்க்குறேன் ஹெச்ஆர்கிட்டே ஒரு டூ டேஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் முடித்துக் கொடுங்க ஆ நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கூட நீங்கள் அங்கே க்ளீன் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி கூட எடுத்துட்டு வந்து நீங்களே இது பண்ணிடலாம் ஆ ஆ சரிங்க சரி ஒரு டூ டேஸ் எடுத்துக்கங்க நான் அவர் ஹெச்ஆர்ட்டே சொல்லிடுறேன் டூ ஒரு டூ டேஸில் வந்து மட்டும் கொஞ்சம் முடித்து கொடுத்துருங்க ஆ கேக்கிறேங்க கேக்கிறேங்க அதான்ங்க அவங்க வர சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இன்னைக்கு கீழே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரு செகேண்ட் ஃப்ளோரு மேலே இந்த மூணு ரூம் இதுவும் வந்து எல்லா மொத்த இதுவும் துணியெல்லாம் எடுத்து வாஷிங் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் சில துணில்லாம் வாஷிங்குக்கு வாஷிங் ஆனதுக்கப்புறம் சில துணிகளை நான் வந்து அயனிங் கொடுக்கணும் அதுக்காக தான் சரி அது அதுன்னு தனித்தனியாக எடுக்க முடியாது ஒரேடியாக முடிச்சுட்டு போய்ட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்

ம் சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஆ நான் சொல்கிறேங்க அதான் டூ த்ரீ டேஸில்ன்னு சொன்னார் நீங்கள் டூ டேஸ் டூ டேஸ் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணி கொடுத்துருங்க ஆ ஆ கொஞ்சம் நல்லா பண்ணிக் கொடுத்துட்டு போங்க ஏன்னா கம்பெனி கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஆ சரி சரி ஒரேடியாக லீவ் லாங் லீவ் ஒரேடியாக இதாகிடும் சரி லீவும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கங்க ம்

ஆ நான் ஹெச்ஆர்ட்டே பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்றேன் ஆ சரி

ஆமாம் ஆமாம் இல்லை எல்லா இது ரூம் துணியும் எடுத்து மொத்தமாக தொவைச்சிட்டு கொஞ்சம் க்ளீனா வந்து வந்துட்டா ஆ துணி சுத்தமாக இருக்கணும் ஆ ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணிக் கொடுப்பீங்கன்னு தான் சரி உங்களை வந்து கான்டெக்ட்டில் சரிங்க கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க ம் ரொம்ப லீவ் எடுத்துக்காதீங்க ஆ